இந்த நவீன நாகரிகத்தில் பார்த்தா உலகமெங்கும் தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் கலாச்சாரத்தை விட்டுக் கொடுப்பதில்லை இத்தனை துன்பங்கள் இருந்தாலும் எத்தனை இன்பங்கள் இருந்தாலும் தங்கள் கலாச்சாரத்தை விடுவதில்லை ஏனென்றால் இப்போ போ பார்த்திங்கன்னா மகாமகம் அந்த குளத்தில் எவ்வளோ இதாக இருந்தாலும் போய் குளிச்சிட்டு எப்படி எ எந்தன்னைக்கு அவங்க குளிக்கப் போகிறாங்களோ அந்தன்னைக்கு எவ்வளோவே துன்பங்கள் இருந்தாலும் போய் குளிச்சுட்டு அங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வருவாங்க அதே மாதிரி டேன்ஸ் ஃபெஸ்டிவல் அது பார்த்திங்கன்னா கரகாட்டம் கரகாட்டம்னு சொன்னா ஒரு ஊர்த் திருவிழான்னு சொன்னா கரகாட்டம் இல்லாத திருவிழாவே இருக்காது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் எல்லாம் தினக்கூலிக்கு தான் வேலை செஞ்சிட்ருப்பாங்க அப்போவும் அந்த கலாச்சாரமுன்றது அந்த ஊர்த் திருவிழா கொண்டாடணுமென்று வீட்டுக்கு இவ்வளோ வரி போட்டு அந்த விழாவ கொண்டாடுவாங்க அந்த கலைகள் இந்த ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் தப்பாட்டம் பறையாட்டம் இது எல்லாம் கொண்டு வந்து அவங்களோட வசதிக்கு தக்கனே அத நடத்துவாங்க அதுக்கப்புறம் அந்த ஊரில் பொங்கலிடுறது எல்லோருமே ஒருத்தர் தவறாமல் அந்த கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை விட்டுக் கொடுக்காம எல்லாம் வோ நடத்துவாங்க அதே மாதிரி அவங்க கலாச்சாரத்தில் என்னென்ன இருக்குதோ ஒரு குழந்தைக்கி என்ன செய்யணும் ஒரு தெளிவா திருவிழா நாட்களிலே கட்டிக் கொடுத்த பெண்களுக்கு என்ன செய்யணும் நம்ம வெளிலேந்து வந்த பெண்களுக்கு என்ன செய்யணும் ஊர்த் தலைவருக்கு என்ன மரியாதை பண்ணிணா அது எல்லாம் அவங்களோடய தமிழ்நாட்டு மக்களுக்கு தங்கள் கலாச்சார பரம்பரியத்தில் வளர்ந்து வந்துருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இதை வந்து இன்றைக்கும் பேணி பேணி வருகின்றனர் ஏன்னு சொன்னால் அது நம்மளோட பாரம்பரிய கலாச்சாரத்தில் வந்த ஒரு பழக்கம் அது இப்போ நம்ம புதுசாக மாற்ற முடியாது இப்போ நவீன நாகரிகம் வந்து அப்போ என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் ஒரு ஊர்த் திருவிழா ஒரு நம்ம தெருவில் ஒரு திருவிழா நடக்குது அவங்க வீட்டில் ஒரு இன்பம் துன்பம் நடக்கும் போது அதில் எப்படி நம்ம பேணிக்காத்துக்கணும் அவங்களோட அது இதெலாம் வந்து நம்ம கலாச்சாரத்தில் கலந்து வந்தது அதையும் நம்ம பின்பற்றி பேணி வந்துக்கிட்டுதான் இருக்கோம் அதை நம்ம நிறுத்தவே இல்ல எவ்வளோ இன்பங்கள் துன்பங்கள் வந்தாலும் நமக்கு கொடுத்துருக்க வேலையை நம்ம நடத்திட்டுதான் போயிட்டுருக்கோன்றது என்னோடய கருத்து அதில்இந்த கலை கைவினைப் பொருட்கள் அது எல்லாம் இந்த திருவிழா நாட்கள்லேருந்து அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச கலையை கோலம் ரீதியாக இந்த வாசலில் கோலம் போடுறது வண்ணம் அடிக்கிறது இதை வழியாக அந்த கலைகளை காட்டுவாங்க இது என்னோடய கருத்து இதே மாதிரி இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கலாச்சாரத்தை பேணி வருகிறார்கள்